விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள உள்ளூர் மற்றும் மாவட்ட செய்திகளை அறிய சில தனியார் செய்தி சேனல்கள் மற்றும் சில சமூக ஊடகங்கள் போன்றவை உள்ளன இதன் மூலம் மக்கள் விழுப்புரம் பகுதியில் நடைபெறும் செய்திகள் நிகழ்வுகள் ஆகியவற்றை தினந்தோறும் அறிந்து கொள்கின்றன விழுப்புரம் மாவட்டத்திற்கு என உள்ளூர் செய்தி தாள்கள் காணொளிகள் உள்ளன இதேபோன்று எங்கள் நகரத்திற்கான உள்ளூர் செய்தித்தாள்கள் மற்றும் உள்ளூர் லோக்கல் சேனல்களும் உள்ளன லோக்கல் சேனல்கள் மற்றும் உள்ளூர் செய்தித்தாள்களை பொறுத்தவரையில் எங்கள் பகுதியில் நடக்கும் நிகழ்வுகள் எங்கள் பகுதியை சுற்றி உள்ள பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளையும் செய்திகளையும் இதன் மூலம் மக்கள் மிகவும் எளிதில் அறிந்து கொள்கின்றனர்